நாங்கள் புது வண்டி வண்டி எடுத்துருக்கோம் அந்த வண்டியை வந்து முன்பதிவு செய்ய ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துலருந்து அந்த இடத்திற்கு வந்து எங்களுக்கு வந்து வழி தெரியல அதனால நாங்கள் ஒரு அண்ணாக்கிட்ட வந்து கேட்குறோம் நாலு முக்கு ஒரு அண்ணாகிட்ட வந்து விசாரிக்கறோம் விசாரிக்கும் போது அந்த அண்ணா இருந்துட்டு இங்கே முன்னாடி போங்கம்மா அப்படினு சொல்கிறாங்க நாங்களும் முன்னாடி போய் கேட்டதுக்கு அப்பறம் நாலு முக்கு ரோட்டில் இருந்து நீங்கள் வலது பக்கம் வலது பக்கம் போனிங்கன்னால் ஒரு கடை வரும் அந்த கடையிலருந்து அஞ்சு அஞ்சு ஆறு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போனிங்கன்னால் ஒரு ஒரு கடை பெரிய கடை வரும் அந்த பெரிய கடை தாண்டினிங்கன்னா நீங்கள் முன் முன்பதிவு செய்யிறதுக்கான ஒரு எ இடம் அங்கே இருக்குது அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் அண்ணா சொல்கிறாங்க மறுபடியும் அந்த அஞ்சு கிலோமீட்ரு தாண்டினதுக்கு அப்புறம் எந்த கடைன்னு அது வந்து தெரியல அந்த கடையை தேடினா அந்த கடையை தேடி போகிறதுக்கு இன்னொரு அண்ணாக்கிட்டேயும் நாங்கள் கேட்டோம் அண்ணா அண்ணா நாங்கள் முன்பதிவு செய்கிறதுக்கான இடம் வந்து எங்களுக்கு தெரியலை அந்த இடத்த வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அண்ணா இதே நேராக போனிங்கன்னால் அந்த இடம் வந்துரும்மா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் வந்து அப்படியே அந் அந்த அந்த வழியே நாங்கள் போய் கடைசியாக அந்த முன் வண்டியை முன்பதிவு செய்யும் இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்ததுக்கு அப்புறம் முன்பதிவு செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு பூஜை போடுறதா இருந்தது அந்த பூஜை போடுறதுக்காக பக்கத்தில் ஒரு கோயிலில்லை அந்த கோயில் தேட நாங்கள் ஒரு கோயிலுக்கு ஒரு அண்ணாக்கிட்ட கேட்குறோம் அந்த அண்ணா வந்துட்டு லெஃப்ட்டில் எடு வலது பக்கமாக திரும்பி இடது பக்கத்தில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் அந்த போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வண்டி முன்பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பூஜையை போட்டுவிட்டு நாங்கள் திரும்பி வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்றோம் இது தான் இன்றைக்கு நடந்தது